நாங்கள் வந்து அடிக்கடி போகிற ப்ளேஸ் வந்து கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி போவோம் போகிறப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸோடய போனால் தான் நல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி போவோம் ஃப்ரெண்ட்ஸோடய போனோம் அப்படின்னா காலேஜ் கட் அடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்காது லீவ் டைமில் இல்லை காலேஜ்லேருந்து டூர் கூட்டு போகிற மாதிரி அப்படி தான் கூட்டு போவாங்க அப்படி கூட்டு போகும் போது நாங்கள் எப்போவும் போனது வந்து அதிசயத்துக்கு போனோம் அப்போ வந்து மொத்தமாக எல்லோரும் போய் நல்ல ஜாலியாக விளாண்டு வருவோம் அப்புறோம் வந்து இப்போ ரீசென்டாக கொடைக்கானல் போகணும் அப்படின்னு ப்ளான் பண்ணிருக்கோம் கொடைக்கானலும் கன்னியாகுமரி போகணும் அப்படின்னு ப்ளான் பண்ணிருக்கோம் அதுவும் போகணும் வேறே கன்னியாகுமாரிக்கும் போயிருக்கோம் போயிட்டு வந்தோம் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறோம் தென்காசியில் உள்ள ஃபால்ஸ்ஸு அப்புறோம் கொடைக்கானல் தூத்துக்குடி ஊட்டி கொச்சின் ப்ளாக் தென்டர்க்கு போயிருக்கோம் ஒன்டர்லாக்கும் போகணும் அப்படின்னு ட்ரிப் போட்டுருக்காங்க ப்ளானு அங்கேயும் போகணும் மே மாதம் வேறே